அந்த காலத்திலேலாம் வந்து வானம் பார்த்த பூமியாக தான் இருந்துச்சு மழை வரும்போது தான் பயிர் செஞ்சுட்டுருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை காலம் மாறிடுச்சு இப்போ வந்து எப்போ வெயில் அடிக்கும் எப்போ மழை வரும்ன்னே யாருனாலேயும் கணிக்க முடியுறதில்ல அதனால் விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் வந்து இப்போ அக்கிரிகல்ச்சரில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால அப்பப்போ வந்து அவங்கள என்ன உதவி வேணும்ன்னு கேட்டு பயிர் செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைலாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதையும் நாங்கள் விவசாயிகள் வந்து நல்லா பின்பற்றிட்டு நல்ல முறையாக பயிர் பண்ணிட்ருக்கிறோம் எப்படியும் கால நிலைக்கு ஏற்ற மாதிரிக்கு பயிர் பண்ணி நாங்களும் பரவாயில்லையா இருக்குது விவாசயம் பரவாயில்ல